நீச்சல் நீந்துகிறது முதல்ல நம்ம கிணத்துல போய்ட்டு தண்ணியோட அளவு எவ்வளவு இருக்குது அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரிக்கி அதாவது ஆழமான கிணறு பகுதிக்கின்னாக்கா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா சேஃப்ட்டிக்காக ஒரு இடுப்பில் சேலையை கயிறு மாதிரிக்கி சுத்திட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சொரக்குடுக்கையோ அல்லது ட்யூப்பு வண்டிட ஃபோர் வீலரோட ட்யூப்பு நம்ம இடுப்புக்கு மாட்டிக்கிறதுக்கு தகுந்தமாதிரிக்கி ட்யூப்பு பயன்படுத்திக்கினால் பயன்படுத்திக்கிட்டு அந்தக் கிணத்துல போய் முதல்ல தண்ணீர் வந்து நல்ல சுத்தமான தண்ணியாக இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீந்தணும் ஏன்னா சுத்தம் இல்லாத தண்ணியில நம்ம நீந்துனோம்னால் உள்ளார என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியாது அந்த கிணத்துத் தண்ணியில வந்து நம்ம நீச்சல் பழகுறோம் அப்படின்னோம்னா முதல்ல வந்து நம்ம இடுப்பை சுற்றி ஒரு கயிறு மாதிரிக்கி சேலையோ அல்லது ஒரு கயிறோ வச்சி மேலே உள்ளவங்ககிட்ட கொடுத்து அவங்கள ஆப்ரேட் பண்ண சொல்லணும் அதுக்கப்பறம் நம்ம நீந்த ஆரம்பிக்கணும் முதல்ல நல்ல தண்ணியான்னு பார்த்து நீந்தணும் அது நீந்தும் போது எதுவும் அந்தக் கிணத்துல வந்து ஏதேனும் பாம்போ எதுவும் பூச்சி வகைகள் எதாது இருக்குதா என்னன்றத பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு தான் நீந்தணும் நீச்சல் அடிக்கும் போது வா வாய தெறந்து எதுவும் பேசுறதோ அல்லது வாய்க்குள்ளாற தண்ணி போகிற மாதிரிக்கி நடந்துக்கணும் அதை வந்து நம்ம அதை வாய்க்குள்ளாற தண்ணி போணுச்சின்னால் நீச்சல் அடிக்கவும் முடியாது வாய்க்குள்ளாற தண்ணி போய் அப்பறம் முழுகிட்ற மாதிரி ஆயிடும் அதனால் நம்ம அப்படி ஒரு சூல்நில இருந்துச்சின்னால் நம்ம நீச்சல் பலகறவங்களும் அதை கவனிச்சு டக்குன்னு கயிற்ற மேலே ம இழுத்து அவங்கள மேலே இழுக்கறத பார்த்துரணும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் தண்ணீர்ல வந்து நீந்தும் போது வாய் திறக்காம எதுவும் சிரிக்க சிரிக்கவோ அல்லது வாய் திறந்து பேசவோ இல்லாமல் கரெக்டாக பண்ணிக்கணும் பண்ணால் மட்டுமே நல்லபடியாக நீந்தி நம்ம நீச்சல் பழகுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அதேபோல் நீச்சல் பழகிக்கிட்டே அதாவது உடனே பழகணும் அப்படின்ற எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படியே கிணத்துத் திட்ட பிடிச்சிக்கிட்டு கால்ல அடிச்சசு ஃபஸ்ட்டு பழகணும் நல்லா காலை வந்து ஒன்ற ப ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றா அடிச்சு அடிச்சு பழகணும் அதுக்கப்பறம் வந்து அப்பறம் கைகளை விட்டு அப்படி டக்குன்னு விட்டு அப்படியே பரிஞ்சி பார்த்து அப்படியே வந்து கரையை உடனே இப்போது பக்கமாக இருந்து பிடிச்சிப் பழகிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து எளிதாக நீச்சல் பழகறதுக்கு ரொம்ப எளிமையாக எளிதாகவும் இருக்கும் நீரினுடைய அளவு வந்து ஒரு இடுப்பு மட்டத்தில் வச்சி நம்ம பண்ணோம்னால் நல்லாருக்கும்